சர்ஃபிங் செய்யணுனா வந்து வந்து மனசில் வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும் நம்ம ஒரு கடலுக்கு கடல் வந்து ப கடலை பார்த்து நம்ம என்றைக்குமே பயப்படகூடாது ப பயந்தோன்னா நம்மளால அது வந்து முடியாவே முடியாது ஓ வந்து க நீச்சல் அந்தமாதிரி ஸ்விம்மிங் அந்தமாதிரி தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம கடலில் எங்கேயாது மாட்டிக்கிட்டோனானா நம்மளால தப்பிச்சு வர முடியும் வந்து அது வந்து செய்யணும்னா நம்ம வந்து எல்லா பிரச்சினையுமே எதிர் கொள்ளணும் எல்லாமே நம்ம வந்து தைரியமாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால செஞ்சு அது வந்து வர முடியும் சர்ஃபிங் வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிலான் கிடையாது கஷ்டம் தான் இருந்தாலும் வந்து நம்ம தன்னம்பிக்கையும் மனசில் தன்னம்பிக்கை தைரியம் இருந்தால் நம்ம எல்லாமே கற்றுக்கொள்ளலாம் கற்றுகிட்டு எல்லாமே செய்யலாம் ஸ்விமிங் எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தால் அது எல்லாமே நம்ம சர்ஃபிங் வந்து செஞ்சு இப்போ கற்றுக்கலாம்